நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஹோம் தேட்டர் ஆர்டர் பண்ணேன் எல்லாரும் சொன்னாங்க ஃப்ளிப்கார்ட்டில் வர பொருள்லாம் டேமேஜாகி தான் வருன்னு சொன்னாங்க ஆனால் நான் ஃபஸ்ட் ஹோம் தேட்டர் ஆர்டர் பண்ணதில் அதுதான் சூப்பராக வந்துருந்துச்சு அந்த காஸ்ட்டுக்கு ரொம்ப ஒர்த் தான் நாலு ஸ்பீக்கர் ஒரு ஹோம் தேட்டர் அதில் டிஜிட்டல் லைட் வேறே இருந்துச்சு மூணு விதமான லைட் க்ரீன் எல்லோ ரெட் அதுலாம் இருந்துச்சு அப்புறம் வந்து அதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கேரண்ட்டியும் வாரண்ட்டியும் கொடுத்துருந்தாங்க ஏ நான் கொடுத்த காஸ்ட்டுக்கு அது ஒர்த் தான் ரெண்டாவது வந்து நான் ஒரு ட்ரிம்மர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ட்ரிம்மரோட ட்ரிம்மர் வந்து நாலு ப்ளேடு ஒரு ப்ரஷ் ஒரு க்ளீனிங் ப்ரஷ் ஒரு க்ளீனிங் ஆயில் கொடுத்துருந்தாங்க நான் எங்கள் அம்மாகிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க வாங்கித் தரல ஆனால் நான் நானே ஆன்லைனில் அதனால தான் ஆர்டர் பண்ணினேன் நான் கொடுத்த காஸ்ட்டுக்கு அதுவும் ஒர்த் தான் மூணாவதாக வந்து ஹெட்செட் வாங்கியிருந்தேன் அதை ரீசென்ட்டாக தான் வாங்கினேன் ஆனால் அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஸ்பீக்கர்லாம் நல்லா கேட்குது ஸ் அதுவும் வாரண்ட்டி ஒரு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க அதேமாரியே இப்பயே ஒரு வருஷத்தையும் தாண்டி உழச்சிக்கிட்ருக்கு நாலாவதாக வந்து ஒரு மில்டன் ஃப்ளாஸ்க் வாங்கியிருந்தேன் அந்த ஃப்ளாஸ்க் சூ சூப்பரான ஃப்ளாஸ்க் அதுக்கு ஒரு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கு அது உள்ளார ஆறும் ஒரும்ம அ ஆறு மணிநேரம் அந்த தண்ணி ஊற்றி வெச்சிருந்தால் அந்த ஆறு மணி நேரமும் சூடாகவே தான் இருக்கும் கோல்ட் வாட்டர் ஊற்றி வெச்சிருந்தாலும் ஆறு மணி ஏ ஆறு மணிநேரம் சூடாதான் இருக்கும் அதனால ஃப்ளிப்கார்ட்டை பற்றி எல்லாரும் அதுலேருந்து வர பொருள்லாம் டேமேஜினு தான் சொல்லிட்டுருந்தாங்க அப்படி எல்லாம் எனக்கு ஒன்றும் வரல நாலு நாப்ஸ் நாலும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நாலு இதுவுமே சூப்பராக இருந்துச்சு அடுத்ததாக வந்